ஹலோ யாருங்கம்மா ஆமாம் ஆமாம் ஆமாங்க சரவணன் ட்ராவல்ஸ் தான் ஆ எப்படி உள்ள எப்படி உள்ள காரு ஊட்டியா ஹில்ஸ் ஏரியாவுக்குள்ள அதுக்கெல்லாம் வண்டியெலாம் ஒரு மாதிரியான வண்டி தான் அனுப்ப முடியும் சாதாரண வண்டியெலாம் அனுப்ப முடியாது எத்தனி பேர் போகிறீங்க ஏன்னா டெம்போ தான் பெருசு பெருசு இருக்குதுல்ல பெரிய வண்டி தான் அனுப்பணும் அது குஷன் வச்சு மெத்தையெல்லாம் இருக்கும் நல்ல வசதியாக இருக்கும் உங்களுக்கு ஆ ஆ வயசானவங்கனால் அந்த வண்டி தான் உங்களுக்கு சரியா வரும் ஆ அதை வேணும்னா இது பண்ணிக்கிறேன் புக் புக் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான்

சரிங்க ஆ அதுதான் மொத்தம் பத்து பேர் சொன்னீங்க ஆ அந்தமாதிரி வண்டியில போனிங்கன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆ அந்தமாதிரி வண்டினால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போகலாம் நீங்கள் என்றைக்கு எத்தனி மணிக்கு கிளம்புறீங்க

அமௌண்ட் அமௌண்ட் சொல்கிறேன் எத்தனை பேர் எத்தனி மணிக்கு என்றைக்கு கிளம்புறீங்க இல்லை ஹில்ஸ் ஏரியாவுங்கும் போது உங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும்மா ஏன்னா மலை மேலே ஏறுகிறது ஸ்பீடாக போக முடியாது ஐம்பது அறுபதுலலாம் போகமுடியாது இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ மீட்டர் ஸ்பீடில் தான் போகமுடியும் அப்படிங்கும் போது அதுக்கு மேலே ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் போகும்

எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாற்பதுருவா நாற்பத்த நாற்பத்தஞ்சிருவா ரேட்டில தான் போகமுடியும் கிலோ மீட்டருக்கு நாற்பத்தஞ்சிருவா வாங்குகிற மாதிரி வரும் ஆ பார்த்து கலந்து சரி சரி கம்மி கம்மி பண்ணிக்கிறேன் நான் கம்மி பண்ணுறேன் ஒரு அஞ்சுருவா குறச்சிங்க ஆ ஒரு நாற்பதுருவா கொடுக்க முடியுமா

ஆ சரிங்க ரைட்டுங்க சரி சனிக்கிலம எத்தனி மணிக்கு இல்லை நான் காரு அனுப்புகிறத்துக்கு ட்ரைவர்லாம் ட்ரைவர்லாம் ரெடி பண்ணும்ல நான் அதுக்காக கேட்குறேன் காலையிலியா காலையிலியே க காலையில் காலையில் ஆறு மணிக்கு சரி ரைட்டு ஓகே சரி ஓகே ஓகே நான் அனுப்பிவைக்கிறேன் சரிங்க ஆ இது இந்த படியெலாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் சே கொடுக்கணும் ட்ரைவருக்கு வெயிட்டிங் சார்ஜ் வெயிட்டிங் அதுதான் வெயிட்டிங் சார்ஜ்ஜி கொடுக்கணும் ட்ரைவரை க சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் அப்படியே நல்ல பையனாக அனுப்பி வைக்கிறேன் நல்ல ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகிற பையனாக அனுப்பி வைப்பேன் நான் சாதாரண பையனாக அனுப்பி வைக்க மாட்டேன் ஏன்னா அதுக்கு தக்கவாறு பையனை தான் அனுப்பி வைக்கமுடியும் ஆ சரி நான் நல்ல பையனா இல்லை நல்ல பையனாக நடுத்தர வயது உள்ள பையனாக அனுப்பி வைக்கிறேனே ஆ நல்ல ஸ்பீ ஸ்பீடு அதிக ஸ்பீடு போகாம நார்மலாக ஹில்ஸ் ஹில்ஸ் மேலே ஏறும் போதும் வந்து உங்களுக்கு அதிக ஸ்பீடு போக வைக்கமாட்டாங்க இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ மீ கிலோ மீட்டர் ஸ்பீடில் தான் போவான் நான் அதுக்கு தக்கவாறு நான் அதுக்கு தகுந்த தகுந்தமாதிரி ட்ரைவரை நான் அனுப்பி வைக்கிறேன்

ம் சரி ஓகேங்க ஓகே ஓகே ஆ சரி சரி ஓகே சரி ஆ சரி ரொம்ப தேங்க்ஸ் வச்சிடுங்க